முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்ரெண்டு இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு